ஹலோ சொல்லுங்கள் ஆ வணக்கங்க இது ஜீ மளிகை கடை தானேங்க சூப்பர் மார்க்கெட் தானேங்க ஆமாங்க எங்கள் மருமகளுக்கு வளைகாப்பு வெச்சுருக்கேன் சார் கொஞ்சம் திங்க்ஸ்ஸெலாம் வேணும் அதெல்லாம் கொஞ்சம் எழுதிக்கிட்டீங்கன்னா என்ன ரேட்டு போட்டு தர்றீங்க

ஓ ஃப்ரூட்ஸெலாம் பேக் பண்ணிக் கொடுத்துருவீங்களா ஏழு தட்டு ஒம்பது தட்டு கணக்கில் இல்லைங்க சார் ஒவ்வொரு பழத்துலையும் எனக்கு ஏழேலு பழம் வேணும் வாழைப் பழம் மட்டும் நாலு சீப்பு வேணும் மேம் வேணும் சார் சரிங்களா சார் ஒவ்வொன்லேயும் ஏழேலு பழம் வேணும் ஒம்பது தட்டு கணக்கு பண்ணிக்கங்க எனக்கு அதில் சர்க்கரையும் பொட்டுக்கடல சாக்லேட்டு இத மூணும் சாக்லேட்டு ஒரு பாக்கெட்டு பொட்டுக்கடல ரெண்டு கிலோ சர்க்கர ரெண்டு கிலோ மற்ற ஃப்ரூட்ஸெலாம் ஆ பேக்கிங் பண்ணி தட்டில் அப்படியே பேக்கிங் பண்ணி டெக்கரேட் பண்ணணும் அதேபோல் ஏழு ஏழு பழம் ஏழு ஏழு பழத்துல வாழைப் பழம் ரெண்டு சீப்பு வெச்சுக்கோங்க மற்றது எல்லாமே அது அதில் ஏழு ஏழு பழன்னா ஒம்பது தட்டு கணக்கு பண்ணிக்கங்க மொத்தம் பதிமூணு தட்டு அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வருது என்ன ஏதுன்னு டீட்டெய்லாக எனக்கு கொஞ்சம் அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் நான் பார்த்துக்கிட்டு அது சொல்கிறேன் சரிங்களா எனக்கு ரைஸ் வந்து சாப்பாட்டு அரிசி வேணும் ஒரு மூணு இருவத்தஞ்சு கிலோ பேக்கிங் மூணு கொடுங்க துவரம் பருப்பு ஒரு அஞ்சு கிலோ சரிங்களா இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு அனுப்பி இருக்கேன் பார்த்துக்கிட்டு ரேட்டெலாம் பார்த்து போடுங்க ஹோல் சேல்ஸுன்னு சொன்னனால் தான் சரின்னு நான் உங்களுக்கு போன் பண்ணிணேன் ஆமாம் ஏன்னால் அங்கே தான் நான் வாங்கிட்டே இருக்கேன் நான் வருஷம் பூரா எட்டு வருஷமா உங்கள் கிட்டே தான் வாங்கிட்டிருக்கேன் நல்லது கெட்டதுக்கு பூரா அதனால் தான் இப்போ ஃப்ரூட்ஸ்ஸெலாம் செய்கிறீங்கன்னு சொன்னனால் தான் சரி அங்கே இங்கே அலைய வேணாமே அதேங்கிறத்துக்காக தான் உங்கள்கிட்டயே நான் கேட்டுவிட்டேன் அது என்னங்க சிறப்பாக செஞ்சுக் கொடுத்துட்ருக்கீங்க இதையும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரேட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க ம்

ஆ சரி கண்டிப்பாக செஞ்சுக் கொடுங்க திருத்தமாக செஞ்சுக் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த பேமெண்டு கம்மி பண்ண மாட்டேன் இப்போ விலைய மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக் கொடுங்க ஆ சரி ஆ சரிங்க சார் நான் இப்போ பத்து நிமிஷத்துல அனுப்பி வைக்கிறேன் என்னென்ன வேணும்னு எதெது இருக்குது இல்லைன்னாலும் சொல்லுங்கள் நான் அதை வெளியே சொல்லணும் அதனால் கொஞ்சம் லேட் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஆ சரி ஓகே